எங்கள் பகுதியில பார்த்தீங்கனா எங்கள் பகுதி வந்து வாகைக்குளம் மதுரை வாகைக்குளம் எங்கள் பகுதியில பார்த்தீங்கனா எங்களுக்கு ஒரு டீம் பேர் இருக்குது டீம் பேர் என்னானு பார்த்தீங்கனா நார்னியா ஃப்ரெண்ட்ஸ் க்ளப்பு இதான் எங்களுடைய டீமோட பேர் எங்கள் டீம்மில் பார்த்தீங்கனா கபடி ஸ்விம்மிங்கு கிரிக்கெட்டு இந்த மூணு போட்டிக்கும் நாங்கள் ரொம்ப ஃபேமஸு எங்கள் பகுதியில் இந்த வாககைக்குளம்ன்ற பகுதியில் நார்னியா ஃப்ரெண்ட்ஸ் க்ளப்னு கேட்டாலே கிரிக்கெட்டு ஸ்விம்மிங்கு கபடி இந்த மூணுக்குமே ரொம்ப ஃபேமஸு ஏன்னு கேட்டிங்கன்னா கபடியில பார்த்தீங்கனா எங்களுடைய டீம் தான் நார்னியா ப்ரெண்ட்ஸ் க்ளப்பு டீமு தான் மாநில லெவலில் முதல் இடத்த பிடிச்சிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கனா எங்களுடைய அதே வாகக்குளத்தை சேர்ந்த எங்களுடைய நார்னியா ஃப்ரெண்ட்ஸ் க்ளப்பில் வந்து என்னுடைய தம்பி பேர் பார்த்தீங்கனா பட்டுக்கிளி இவர் வந்து பார்த்தீங்கனா ஸ்விம்மிங்கில வந்து தேசிய லெவலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு இவர் அதுக்கு அப்புறோம் பார்த்தீங்கனா அதே எங்கள் டீம்மில் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுக்கு அதான் சொன்னல ஆரம்பத்துலருந்தே நாங்கள் மூணு இதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸு எதில் கபடி நான் சொல்லிட்டேன் மாநில லெவலில் முதல் பரிசு பெற்று இருக்கோம் ஸ்விம்மிங் வந்து தம்பி பட்டுக்கிளின்றவர் தேசிய லெவலில் பண்ணிருக்காப்ல கிரிக்கெட்டு பார்த்தீங்கனா நாங்கள் தேசிய லெவலில் மூன்றாவது இடத்த பெற்று இருக்கோம் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கனா அதுவும் எங்கள் டீம் தான் நார்னியா ஃப்ரெண்ட்ஸ் க்ளப்புன்ற டீமு நாங்கள் பார்த்தோம்னா மதுரை வாகைக்குளம்ன்ற ஏரியாவில இருக்கோம் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் தெரியும் எந்த ஊருக்கு போனாலும் எங்கள் டீமை கேட்டாலும் தெரியும் அந்த அளவு நாங்கள் ரொம்ப ஃபேமஸு இந்த மூணு விளையாட்டுல